வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வாறு முக்கியமோ அதுபோன்று தான் கல்லூரி பட்டமும் கல்லூரி பட்டம் என்கிற ஒன்று இருந்தால் இன்றைய காலத்தில் எங்கு சென்றாலும் வேலை வாய்ப்புகள் உள்ளது கல்லூரி பட்டம் பெற்றதால் பல வகையான இடங்களுக்கும் செல்ல உதவுகிறது ஏனென்றால் கல்லூ பள்ளிக்கூடங்கள் முடிந்து அடுத்து வகையான படிப்புக்கு செல்வதுதான் கல்லூரி அந்த கல்லூரியில் தான் நல்ல விஷியங்கள் பலவிதமான வகையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்போ அவ்வாறு கற்றால் தான் மற்ற இடங்களுக்கு செல்லும்பொழுது நம்மளுக்கு எந்த வித தயக்கமும் இல்லாமல் முன்னோக்கி செல்ல முடியும் ஆதலால் கல்லூரி என்பது ஒன்று தான் ஒரு மனிதனுக்கு முதல் படியாக இருக்கிறது பள்ளி என்ப பள்ளிக்கூடத்திலும் முதல் படிகள் இருக்கின்றன ஆனால் அதை விடவும் உயர்ந்தது கல்லூரி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் பட்டம் பெறுவதில் தான் அவர்களுக்கு ஒரு முதல் படி ஆகும் அந்த ப கல்லூரி பட்டம் பெற்றதால் பல வகையான இடங்களுக்கு எந்த வித தயக்கமும் அந்த கல்லூரி பட்டத்தை வைத்தே எந்த இடங்களுக்கும் தைரியமாக முன்னோக்கி செல்ல முடியும் கல் எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருவர் கல்லூரி பட்டத்தை பெற்றுள்ளார் அவர் அந்த பட்டத்தை பெற்றதுடன் பல முன்னோக்கிய கம்பெனிகளில் வேலைவாய்ப்பும் பெற்றார் பல இடங்களுக்கும் தைரியமாக செல்கிறார் அவ்வாறு செல்லுவதற்கு அந்த கல்லூரி பட்டம் மிகவும் துணையாகவும் மிக ஊக்கத்தை ஊக்கத்தையும் தருகின்றது என்பதை நான் அவர் வாழ்க்கையில் மூலம் கற்றுக்கொண்டேன் ஆதலால் கல்லூரி பட்டம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் முக்கியத்துவமான ஒன்றாக கருதப்படுகிறது